ஹலோ சார் சார் நாங்கள் இதுமாதிரி திருவண்ணாமலையிலருந்து கால் பண்ணுறோம் சார் சஞ்சய் மொபைல் ஸ்டோரா சார் சக்தி மொபைல் கடையா சார் சார் எங்களுக்கு இந்தமாதிரி மொபைல் வேணும் சார் ஆமாம் சார் சார் இந்த போக்கோ அந்தமாதிரி நியூ ப்ராண்ட் நியூ மொபைல் வேணும் சார் சார் என்னன்ன என்னன்ன மாடல் இருக்கு போக்கோ இல்லை இல்லை சார் எங்களுக்கு போக்கோ தான் வேணும் கேமிங் மொபைல் சார் ஆமாம் சார் என்னன்ன மாடல் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னிங்கனா ஆ சார் சொல்லுங்க சார் ஓகே சார் ஓகே சார் எஸ் சார் அது எப்படி சார் அது ஃபைவ் ஜி மொபைலா இல்லை ஃபோர் ஜி மொபைலா சார் சார் எஸ் சார் ரேம்மு அதெலாம் எவ்வளோ சார் வரும் ஓ எஸ் சார் எஸ் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் காசு பார்த்தீங்கனா எவ்வளோ சார் வரும் அது காசு எவ்வளோ ஆகும் மனி எவ்வளோ ஆகும் சார் இந்த போனுக்கு அமௌண்ட் ஓகே சார்

ஆமாம் சார்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 ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார் நெட் கேஸ் எடுக்கிற மாதிரி பேர் வந்து அரவிந்த் சார் இப்போ தான் சார் எஸ் சார் ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன் சார் உங்கள் கடையை உங்கள் லொகேஷன் எங்கே சார் ஓகே சார் அது தான் சார் பார்த்து சொல்கிறேன் அதனால் தான் சார் கால் பண்ணினோம் சார் உங்கள் க அதுதான் சார் போக்கோ இது போக்கோ இதையே போக்கோ எக்ஸ் ஃபை எக்ஸ் ஃபைவ் ப்ரோவே ஓகே சார் ஆ சரி நீங்கள் உங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸப்ல செண்ட் பண்ணிடுங்க சார் நான் டேரைக்ட்டாக கடைக்கே நாளைக்கு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சார் எனக்கு சரியாக தெரியலை நீங்கள் லொகேஷன் மட்டும் செண்ட் பண்ணிடுங்க சார் ஆ ஓகே சார் நாளைக் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன் சார் ஆ ஓகே சார் கால் பண்ணிட்டு வரோம் நாங்கள் ஆ ஓகே சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்